ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் நிறைய எல்லா சாப்பாட்டுக்கும் எல்லா சமையலுக்கும் தேவையானது வந்து தக்காளி வெங்காயம் தான் அதிகமாக தேவைப்படும் அப்புறோம் பச்சை மிளகாய் மூனும் தான் அதிகமாக தேவைபடும் பச்சை மிளகாவை விட தக்காளி வெங்காயம் தான் எல்லாத்துக்குமே பஜ்ஜியாகருந்தா ஸ்நாக்ஸ் வகையில் பஜ்ஜி வடை சம்சா இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் வகையில் எல்லாமே வெங்காயமும் தக்காளியும்ந்தான் ஏடாகியிருக்கு அந்த மாதிரி குழம்பு வெச்சாலுமே கூட இது இல்லாமல் நாம வந்துட்டு சமைச்சா அதுக்கான அந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது நம்ப என்ன புளிக்கொழம்பாக அந்த புளிக்கொழம்புங்கிற டேஸ்ட்டு கிடைக்காது வேறு மாதிரி ஆயிடும் ரசம் அப்படின்னு வச்சாக்கா ரசத்துக்கு வந்துட்டு மெயினாக தக்காளி தான் நமக்கு தேவை அந்த மாதிரி அப்புறோம் ஒரு சில ஒரு சிலதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பார்த்தாக்க புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாக நமக்கு வந்து தேவைபடும் நான் என்ன யூஸ் பண்ணுவன்னா அடிக்கடி வாங்குறது ரெண்டு நாளைக்கு ஒருக்க நாங்கள் வந்து கடையில் எங்கள் வீட்டில் கடையில் வந்து வாங்குவாங்க தக்காளி வெங்காயம் தான் எங்கள்ம்மா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு சமைச்சிற்றுக்கும்போது சேன்வெஜ்ஜு இந்த மாதிரி நிறைய எங்கள்ம்மா செய்வாங்க ஸ்நாக்ஸ்சு சாப்பாடு அந்த மாதிரி வடகம் அதை மாதிரி செஞ்சு தயாரிச்சு வச்சுட்டாக்க நமக்கு வந்து நல்ல ஹெல்ப்புலாக ஹெல்ப்ஃபுலாகருக்கும் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடியது எல்லாத்துலையுமே தேவைப்படக்கூடியது மிளகாய்தூள் மிளகாய்த்தூளை வந்து கடையில் வாங்காமல் எங்கள் வீட்டில் வந்துட்டு மல்லி மிளகாய் பட்டை மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் சேப்பு மிளகாய் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு கடையில் கொடுத்துட்டு அரைச்சு நல்ல ஒரு கொண்டு வந்து நாங்கள் வந்து கடையில் கொண்டு வந்து அரைச்சு வந்து தான் குழம்பு வைப்போம் அது மஞ்சள் தூள் அதிகமாக பயன்படுத்துகிறது அப்புறம் கடுகு மிளகு பூண்டு இதெல்லாம் அதிகமாக தேவைப்படும் பூண்டெல்லாம் அடிக்கடி வந்துட்டு அரைச்சு போடுவாங்க எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் என்னன்னா உறிச்சு அப்படியே போட்ருவாங்க இந்த மாதிரி நிறைய பயன் படுத்துவாங்க அடிக்கடி ரொம்ப மஸ்ட்டுன்னு பார்த்தாக்கா தக்காளி வெங்காயம்ந்தான் அது தான் மெயின்னு இந்த மாதிரி நிறையா அதுவும் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி சமையலுக்கு தேவையான அதுமேரி போடுவாங்க சமைக்கிறது சமைக்கிறதில் எல்லாமே எல்லா சமையலுக்குமே தேவையானதுன்னா இது தான் நல்லா யூஸ் ஃபுல்லாகருக்கும் வெங்காயம் தக்காளி ஒரு குழும்பு வைக்கணும்ன்னா ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த குழம்புக்கான டேஸ்ட்டு வராது அதனால் அததுக்கு அதது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லார்த்துக்குமே தேவைப்படுகிறது தான் நான் சொல்கிற எங்கள் வீட்டுலையும் அதான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா நிறைய எனக்கு சமையல் கற்று தந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நான் சமைக்க மாட்டேன் எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க எங்கள் அம்மா சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகருக்கும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு சாதாரணமாக எங்கள் வீட்டில் பயன்படுத்துவாங்க